நாங்கள் எங்ளோட பயிர்கள்லாம் உற்பத்தி திறனை அதிகரிக்கறத்துக்குலாம் எதுவுமே பண்றதில்லை இப்போலாம் பார்த்திங்கன்னா ஹைப்ரீட் விதைங்க இந்தமாதிரி விதைங்கனு சொல்லி ரசாயன உரம் கலந்து இந்த மாரி விதைங்கள்லாம் விற்கிறாங்க அதெலாம் வாங்கி நாங்கள் எந்த விதையும் பயன்படுத்துறது கிடையாது எங்கள் நிலத்துலே விளையிற எந்த நெல்லாக சரி இருக்கட்டும் தக்காளி இதெல்லாம் காயை வச்சு விதையாக்கி நாங்கள் அதுக்கு இயற்கை உரத்தை தான் பயன்படுத்துகிறோம் விதை நட்டதுக்கு அப்புறமும் இந்தமாதிரி அவங்களே ஹைப்ரீட் விதை அப்படினு சொல்லி கொடுக்குறாங்க அதில் நிறையா நச்சு பொருட்கள்லாம் கலந்துருக்கு ஹெல்தியானதாகவும் இருக்காது அது சுத்தமானதாகவும் இப்போ ஒரு குழந்தைங்களுக்கு கொடுக்கணுன்னா கூட யோசிச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்கு இந்த காலத்தில் இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் விளையவிக்கறது வந்து ஆரோக்கியமாக இருக்கும் இந்த பூச்சி இல்லாத கத்திரிக்காவலாம் அவ்வளோக்கு யூஸ் பண்ண மாட்டாங்க நிறையா பேர் வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா பூச்சி அடிச்ச கத்திரிக்காய் அப்படிதான் யூஸ் பண்ணுவாங்க அது தான் ஆரோக்கியம் அதெலாம் ஹெல்த்து அப்படினு சொல்லிட்டு நாங்கள் எல்லாமே எதையுமே ரசாயனம் இதெலாம் பற்றி பயன்டுத்துறதே இல்லை நாங்கள் இயற்கை உரத்தைதான் பயன்படுத்துகிறோம் நுட்பங்கள்னு பார்த்திங்கன்னா மம்புட்டி களைகட்டு இதுதான் பா மாடு ஏர் வச்சு தான் நாங்கள் நிலத்த இன்னுமே உழுதுக்கிட்டு இருக்கோம் எங்களோட நிலத்தலாம் எங்களுக்கு நேரம் வீணானாலும் பரவால்ல ஆனால் எங்களோட ஒவ்வொரு வேலையும் வந்து பழங்காலத்து முறைப்படியே இருக்கணும் அதில் எந்த வித இதுவும் பாதிக்க கூடியதாக இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்தில் எங்களோட இதை நாங்கள் பயன்படுத்தி விவசாயத்தை பண்ணிக்கிட்டு வரோம் இதனால் எங்களுக்கு பார்த்திங்கன்னா எங்களோட உற்பத்தி திறனும் எங்களுக்கு அதிகரிக்குது நாங்கள் இயற்கையாக பண்ணுறதுனால செயற்கையாக பண்ணுறவங்களுக்குன்னு பார்த்திங்கன்னா அவ்வளோக்கும் இயற்கை வந்து உற்பத்தி திறன் அவ்வளோக்கும் கிடைக்காது எவ்ளோ தான் காசு பணத்தை கொட்டினாலும் அவங்களுக்கு வந்து நல்ல செடி நல்ல இயற்கையான உணவு காய்கறிகள் இதெலாம் கிடைக்காது இயற்கையாக நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அதோட விளைவுகள் தெரியும் ஈஸியாகவே